எனக்கு எங்கள் சொந்த ஊர் தான் பிடிக்கும் ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம் அங்கே பார்த்திங்கன்னா காலையிலேயே இந்த லேடீஸ்ங்களாம் எழுந்து அவங்க வீட்டு வேலையை முடிச்சிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிகிட்டு கா காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிகிட்டு லேடீஸ்லாம் வந்து அவங்க கொல்லிக்கு போகறது கொல்லிக்கு போவாங்க ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வெளி வேலைக்கு போவாங்க அப்புறம் பார்த்தா எங்கள் கிராமத்தில் பார்த்திங் பார்த்திங்கன்னா காலைல ஒரு ஒன்பது மணி ஆச்சின்னே எங்கள் ஊ எங்கள் கிராமத்துக்குள்ளே பார்த்தா ஒரு அமைதி மயானமாக ஆயிடும் ஏன்னா எல்லா அவங்கவுவங்க கொல்லி வேலைக்கோ இல்லை வெ வெளி வேலைக்கோ கிளம்பிடுவாங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா அந்தவு அங்கே என்ன பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிணறு இருக்கும் கிராமத்தில் அதற்கப்பறம் குளம் இருக்கும் அந்த பனைமரம் ஈச்சமரமழரம் இந்த மாரி நிறைய நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கு ஏன்னா குளி நம்ப குளிக்கணும்னு நேரத்தில் போய் கிணத்துல குளிக்கலாம் குளத்துல குளிக்கலாம் அந்த மாரி விஷயோலாம் ஒன்று இருக்கு அதற்கப்பறம் பார்த்தா வேணுன்ற நேரத்தில் பனங்காய் பறிச்சி சாப்புல்லாம் அப்புறம் தே தேங்காவாக இருக்கட்டும் இளநீயா இருக்கட்டும் மாங்காய் இந்த மேரி நம்ப போகற வழியில் எதனா ஒரு செடி இருக்க தான் செய்து அது மேரி நாங்கள் போகற வழியில் எதனா பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் போவோம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்கப்பறம் கொல்லிக்கு போறப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கொல்லிலலாம் நெல் இந்த தக்க கத்திரிக்காய் மிளகா இதெல்லாம் போட்ருப்போம் அதெல்லாம் அந்த எங்க கொல்லியில வந்து போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்ளோ ஒரு பச்சை பசேன்னு அழகாக இருக்கும் அங்கே லேடீஸ்ங்க வந்து வேலை செய்வாங்க அவங்க அந்த களை எடுக்கறதாக இருக்கட்டும் அதெலாம் ஒரு பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் நாங்கள் மாடுலாம் வச்சுருக்கோம் அந்த மாடுலாம் மேய நாங்கள் இட்டுகிட்டு போய் மேய்ப்போம் இந்த ஃபிரீயாக இருக்கிற நேரத்தில் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா கோழிலாம் வச்சுருக்கோம் கோழிலாம் அது இந்த இப்போ கத்தறது குயில் சவுண்டாக இருக்கட்டும் அது ஒரு அழகாக இருக்கும் பார்க்கவே அதனாலேயே எங்கள் ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்